நல்ல விலங்குகள் இருந்தாலும் அவர்க அந்த விலங்குகளுக்கு நிறையா உடல்நிலையே சரியில்லாமல் இருந்தாலும் நல்ல அறிவுற்றதாக இருந்தாலும் அறிவு கூர்மையாக இருந்தாலும் நமக்கு எதுன்னு தெரியாது இது நல்ல கொஞ்சம் சோரு அதை நம்ம பார்த்து தாங்க நமக்கு தெரியுங்க எப்படின்னா இப்போது ஒவ்வொரு விலங்குகளும் நம்மள இது பண்ணி பார்க்காது கொஞ்சம் இருக்கா விலங்கா அப்போ கொஞ்சம் விலங்கு வந்து சோர்வாக இருக்கும் சோர்வாக இருந்துச்சின்னால் கொஞ்சம் ஒடம்பு சரியாமல் இருக்குது சோர்வாக இருக்குது அதே வேற விலங்குகள்ல பார்த்தீங்கன்னா ஆட்டியூட்டாக இருக்கும் இங்கே அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் ஜாலியாக இருக்கும் இங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு வேணாலும் ஓடும் நம்ம சும்மா இருக்கலாம் அதை பார்த்து பார்த்தீன்னா விலங்கு நல்லா ஆக்ட்டிவாக இருக்குது விலங்கு நம்மளை எந்த இதுவும் இல்லை அப்படின்போம் இந்த ஆலோசனையெல்லாம் யார் நம்ம நமக்கு தெரிஞ்சதைப் பார்ப்போம் அதுவும் தெரியாம வேற ஏதாச்சும் இருந்துச்சின்னால் நம்ம யார்கிட்ட கேட்போம் நம்ம யாராச்சி இருந்தால் டாக்ட்ருகிட்ட தான் போய் கேட்போம் அந்த ஆலோசனைக் கேட்டு டாக்டர்கிட்ட கேட்போம் டாக்டர் இல்லை டாக்டர் இல்லைன்னா டாக்டருக்கு பின்னாடி பின்னாடி யார்கிட்ட பார்ப்போன்னா வயசானவங்கள் யார்கிட்டையாச்சிக் கேட்போம் வயசானவங்களும் அதை சொல்லன்னா கொஞ்சம் தெரியலப்பா தம்பி ஆ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லுவாங்கள் தெரியலன்னாலும் சில பேர் தெரியலன்னாலும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்கள் மீதியை நம்ம போய் ஃபாதர்கிட்ட கூட போயி சி இது இவருகிட்ட கூட டாக்டர்கிட்ட கூட போய் கேட்டுக்கலாம் அது தாங்க நம்ம கால்நடை யார்ட்டின் சி இதுன்னால் விலங்குகளும் உடல் எப்படி இருக்குதுன்னு அதை வச்சு நம்ம கண்டுக்கலாம்